ஆ மேம் இண்டியன் ஹாஸ்பிட்டலா ஆ மேம் எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் டிரீட்மெண்ட் எடுக்கணும் மேம் எனக்கு இங்கே திருநெல்வேலி ஆ மேம் ஹாஸ்பிட்டலில் தான் நிற்கிறேன் நான் இந்தா ஒரு நிமிஷம் மேம் ஆ மேம் ஆ வெளியே வந்துட்டேன் மேம் ஆ ஹாய் மேம் ஆ ஓகே மேம் கொஞ்சம் செஸ்ட்டு பெய்னாக இருக்குது இங்கே டாக்டர் பவுன் பாண்டியன் அந்த சாரை பார்க்குறதுக்காண்டி வந்தேன் எப்போது வருவாங்க அப்படியா மேம் இதுக்கு முன்னாடியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன் டேப்லெட்ஸெலாம் கொஞ்சம் நிறையா வாங்கிகிட்டு வந்தேன் எனக்கு அந்த அளவுக்கு ஐடென்டிபிகேஷன் என்னென்ன டேப்லெட்னு சரியாக தெரியலை நீங்கள் நான் கரெக்டானதாக போட்டிருக்கேன்னா அதுக்குள்ளே டேப்லெட் மட்டும் தனியாக எடுத்துதர்றீங்களா அப்படியா மேம் லைட்டாக எனக்கு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரியே வருது இந்த மாதிரி டேப்லெட்லாம் போட்டால் அப்படியா இல்லை மேம் எப்போது பார்த்தாலும் செஸ்ட்டு கிட்டே கொஞ்சம் பெய்ன்னாகவே இருக்குது டாக்ட்ரு இந்த டாக்டர் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மேம் அப்படியா நான் இதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்தேன் அப்போது நார்மலாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னயே இப்போ மொ ஃபஸ்ட்டு தடவை வரும் போதே சரி ஆகிடுச்சி இப்போ ரொம்ப டயடாகவே இருக்குது எப்பவுமே ஃபீல்லாகி அப்படியா மேம் இல்லை நார்மலாக வீட்டில் ஒர்க் பண்ணிணாலே ரொம்ப நேரம் நிற்க முடில ரொம்ப தலை சுற்றுது டேப்லெட் போட்டோவுன்னே ரொம்ப டயடாகிருது அப்படியா போன தடவை ஒரு நர்ஸ் தான் இதே டேப்லெட் எடுத்து கொடுத்தாங்க அதுதான் அந்த நர்ஸ்ஸுன்ட்டு உங்கள்கிட்ட டவுட் கேட்டுகிட்ருக்கேன் மேம் அப்படியா மேம் ஓகே மேம் ஓகே இல்லை டேப்லெட்டிலே ஓகே தானே மேம் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போடணுமா ஓ ஓகே மேம் ஓகே மேம் டீடெயில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் காயத்திரி மேம் ஓகே மேம் டீடெயில் இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க் யூ மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ